ஃபஸ்ட்டு வந்து சுற்றுசூழலை எப்படி சுத் பாதுகாக்கிறது அப்படின்னா நல்லா ய தண்ணி நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்கணும் அது மரம் செடியெல்லாம் நட்டு பராமரிக்கணும் அப்புறம் குப்பைக் கூளங்களெலாம் சேராமல் நம்மை வந்து நம்மை சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும் அப்புறம் வந்து இந்த சுற்றுலா பயணிகளெலாம் வரதினால என்ன ஆகுதுன்னால் பிளாஸ்டிக் வாட்டர் கேனு பிளாஸ்டிக் கவரு இந்த கப்பு இதெல்லாம் வந்து அங்கங்கே போட்டுவிட்டு போயிடறாங்க அதனால வந்து ரொம்ப பாதிக்க மாசடையுது இடமெல்லாம் அப்புறம் வந்து இந்த மலைகளெலாம் போகும்போது பஸ்ஸில் போகும்போது அப்போ வந்து தூக்கி வாட்டர் கேனு இதெல்லாம் வீசுகிறாங்க அப்புறம் தீக்குச்சியை பற்ற வச்சு போட்டுடறாங்க அதில் வந்து காடுகளெலாம் மரங்களெலாம் அழிஞ்சிடுது நம்மளுக்கு வந்து இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்மளோடய பெரிய கடமை ஆனால் வந்து இதுமாதிரிக்கிலாம் பண்ணறதுனால இயற்கை வந்து அழிஞ்சிட்டு தான் இருக்குது